நான் பொதுவாக மத்திய உணவிற்கு சாதம் குழம்பு பொரியல்கள் செய்வேன் என்னுடைய குழந்தைகள் இருக்கும் நேரத்தில் நான் நிறையாக நான் வெஜ் உணவுதான் செய்வேன் இரவு நேரத்தில் சப்பாத்தி